எஸ் மேடம் நீங்கள் நீங்கள் ஆ அப்படியா மேடம் உங்கள் ஃப்ரெண்ட் நேம் என்ன ஓ அவங்களா போன மாதம் தான் மேடம் அவங்களுக்கு நான் ஒரு வீடு பார்த்து கொடுத்தேன் ஆ ஓகே மேடம் என்னமாதிரி வீடு வேணும்ன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடு பார்க்கலாம் மேடம் ஓகே மேடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தானே பார்த்துர்லாம் மேடம் உங்களுக்கு எந்தமாதிரி வீடு வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ ஓகே மேடம் டூ பிஹெச்கே தானே பார்த்துர்லாம் மேடம் என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க என்ன ரேட்டில் உங்களுக்கு ரென்ட்டு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஓகே மேடம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரேட்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி வீடு இருக்குது நாலு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன என்னென்னு சொன்னீங்கன்னால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த நாலு வீட்டையும் நான் உங்களுக்கு பிக்ச்சர் எடுத்து அனுப்புகிறேன் மேடம் எது ஓகேன்னு சொல்லுங்கள் பார்த்துர்லாம் பார்த்து முடிச்சுடலாம் மேடம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் மேடம் வீட்டோடய ரென்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் மேடம் எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் தரணும் மேடம் இல்லை மேடம் சரிப்பட்டு வராது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிற வீடு முடித்து கொடுத்துர்லாம் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ ஃபோட்டோ பார்த்துட்டு எந்த வீடு ஓகேன்னு சொல்லுங்கள் முடித்து கொடுத்துர்லாம்